ஆயிரத்து எழுநூற்றி அஞ்சு ரெண்டாயிரத்து ஐநூற்றி நாலு நாற்பத்தி அஞ்சாயரத்து நானூற்றி நாற்பத்தி நாலு ஒம்போதாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது தொண்ணுற்றி எட்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்து ஒன்பது